யோகா வந்து அஞ்சு அஞ்சு வயசுலேருந்து கற்றுக்கிட்டாலே ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதான் அஞ்சாவது வயசில் தான் எல்லாம் அஞ்சாவது வயசில் தான் எல்லோருக்கும் புரியும் அது நல்லது அது கெட்டது கொஞ்சமாவது தெரியும் நெருப்புன்னா சுடும் தண்ணின்னா குளிரும்னு அவங்க அப்போது தான் தெரியும் அதனால அந்த மாதிரி வயசில் தான் யோகா கற்று கொடுக்க நல்லது அப்போது போனால் தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஓகே எல்லாத்தையும் பெருசாக கத்துப்பாங்க எல்லாமே நல்லதுன்னு நெனைச்சி கத்துப்பாங்க இப்போது யோகா அஞ்சாவதுலேருந்து கற்றுக்கிறாங்கன்னா இப்போ யோகா சின்ன வயசுலேருந்து ட்ரைன் பண்ணால் தான் மனது ஒருங்கிணைந்து ஒன்னாக இருக்கும் எல்லோரும் அலையில்லாமல் பேசுவாங்க படிக்கும் போது ஈஸியாக படிப்பாங்க யோகா கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அமைதியாக நிற்பாங்க எது ஒன்று புரியலைன்னாலும் அதை பற்றி அலசி ஆராயாமல் கொஞ்சம் நிதானமாக அதுக்கு என்ன சொலியூஷன் அதுக்கு என்ன விஷயன்னு பார்ப்பாங்க பிரைன் பவர் அதாவது நல்லா ஒரு நியாபக சக்தி அது ரொம்ப கொடுக்கும் எந்த அளவுக்கு அமைதியாக இருந்து வாய்விட்டு பொறுமையாக நம்ம அமைதியாக இருந்து படிக்கிறோமோ யோகாவில் படிக்கிற யோகா கத்துக்கிற மாதிரி அமைதியாக இருந்து கத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நாலேஜையும் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் மைண்டில் அதனால் அமைதியாக எல்லாத்தையும் ஒழுங்காக நம்ம பேசிக்கலாம் படித்துக்கலாம் அப்புறம் யோகா காலங்கார்த்தால டெய்லியும் பண்ணணும் டெய்லியும் பண்ண பண்ண தான் மார்னிங்கே நம்ம பாடியை வந்து வளைக்கணும் ஃபிளேக்சிபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்னிங்கே நம்ம பாடியை ஃபிளேக்சிபில் பண்ணால் நம்ம மதியமோ ஈவ்னிங்கோ நம்ம எதுனா வேலை செய்யும் போது விளையாடும் போதோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம உடம்பு பிடிச்சிக்காது மார்னிங்கே யோகா பண்ணி உடம்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக வெச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தசை பிடிப்போ எந்த ஒரு மார்படைப்போ எந்த ஒரு ஹார்ட் அட்டாக்கு எந்த ஒரு இதுவும் வராது காலைலையே ஒரு ஹெல்த்தியாக வரும் அப்புறோம் சொல்ல போனால் எந்த ஒரு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நமக்கு யோசிக்க தோணாது நெகட்டிவ் மைண்டுக்கு போகாது மார்னிங் நீங்கள் காலைல ஒரு ஆறு மணிக்கோ அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சி நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அன் ஃபுல்லி பாசிட்டிவ் மைண்ட்செட் தான் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு ஹாப்பி எண்டிங்காக ஒரு நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்ச ஒன்று நடக்கும் நீங்கள் அமைதியாக கவனிப்பிங்க என்னென்ன விஷயம் நடக்குது எந்த விஷயம் நடக்கலை நம்ம எதை விட்டுட்டோம் எதை விடலை அப்படின்னு நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும் ஒரு காம் மைண்டாடக இருப்போம் ஒரு வில்பவரையும் தன்னம்பிக்கையும் யோகா தான் தரும் யோகா தான் ஒரு பவர்ஃபுல் திங் இந்த உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ அமைதியாக இருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியை அடைவோம்